ஆ நான் என் பேர் இனியா நான் வந்து டிவிஎஸ் ஹண்ட்ரேட்டு எக்ஸ்சல் வாங்கலாம்னு இருக்கேன்

கையில் கேஷ் என்ட்ட இல்லை லோன் போட்டு உங்கள் கம்பெனில தருவீங்களா

மன்த்லி டியூ மாதிரி கட்டணும்ங்களா

ஓகே இன்னைக்கே வரலாமா இல்லை ரெண்டு நாள் கழித்து வரலாம்ங்களா ஓகே

ஆ ஓகே